தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கனா தமிழ் மொழி தான் பெரிய மொழியா இருந்துச்சு தமிழ் வழியில் தான் அதிகம் பேர் பயின்று வந்தாங்க இப்போது ரீசண்டாக ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி தான் வந்து இங்கிலீஷ் மீடியம்ங்கிறது உருவாகி வந்த மாதிரி எனக்கு தெரிய வருது ஆனால் என்ன தான் இங்கிலீஷ் மீடியத்துலேருந்து போய் படித்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே கவர்மெண்ட்டே வந்து தமிழ் வழில படித்தவங்களுக்கு தான் இப்போது முன்னுரிமைங்குற முடிவில் சொல்றாங்க திருப்பியும் மீண்டும் வந்து நம்ம தமிழ் முறை கல்விக்கே தான் திருப்பியும் நம்ம போகப் போகிறோம்ங்குறதுல உறுதியாக இருக்கிறோம் அதனால தமிழ் மொழி தான் அதனுடைய பெரிய பங்காக இருக்குது நம்ம உலகத்துலேயே மூத்த மொழி தமிழ் மொழி ஸோ அதாவது அந்த மொழி சார்ந்தவன்ங்கிறதுனால நான் ரொம்ப பெருமைப்படுறேன்